எல்லாருடைய விருப்பம் என்னன்னா அவங்க அவங்க பையன் வந்துவிட்டு வா அரசுத்துறையில் வேலை செய்ணுன்னுதான் அது வந்து பேங்க்லன்னா ரொம்ப சந்தோஷத்துக்குரிய விஷயம் தானே அதுவும் என் பையன் வந்து வங்கித்துறையில வேலை செய்யறான்னு நான் வெளியே எல்லார்த்துக்கிட்டையும் சொல்லிக்கலாம் அதுவும் அவன் மேலாளராக இருக்கான்னா அதுவும் பெருமைக்குரிய விஷயம் தான் அங்கே எல்லார்த்தையும் அவங்களுக்கு கீழே இருக்க எல்லாத்தையும் அவன் தான் நிர்வாகம் பண்ணுறான் மேலாளர்னா அவங்க அவன் வங்கி மட்டும் இல்லாமல் அவங்க அவங்களுக்கு கீழே இருக்க எல்லார்த்தையும் நிர்வாகம் பண்ணிக்கிட்டு அந்தத் திறமை இருந்ததுன்னா வங்கி அவனோடைய வேலையில் மட்டும் இல்லாமல் அவன் பொது வாழ்க்கையிலும் சரி வீட்லையும் சரி நிர்வாகத் திறமைங்கிறது அவனுக்கு கண்டிப்பாக வந்துரும்